கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்சி செஞ்சுட்ருக்கவங்க உள்ளாட்சி மற்றும் அரசியல் கூட்டமைப்புகள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக டாக்ட்ரு செல்வகுமார் காங்கிரஸ் கட்சிக்காரர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக வந்து எம் திரு அசோக் குமார் ஏடிஎம்கே ஏஐஏடிஎம்கே காரர் அஇஅதிமுக இருக்கார் நகர மன்ற தலைவர் வந்து ஃபரிதா நவாப் அவங்க வந்து திமுக கட்சிய சேர்ந்தவங்க ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ராஜா அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் கருணாநிதி கட்சிய சேர்ந்தவர் வெங்கடாபுரம் தொகுதியில் வந்து ஒன்றிய குழு தலைவராக அம்சா ராஜன் இருக்கிறாங்க அவங்க வந்து அஇஅதிமுக கட்சிய சேர்ந்தவுங்க ஒசூரில் வந்து திரு பிரகாஷ் அவர்கள் இருக்கிறாங்க திரு முனுசாமி வேப்பனபள்ளியில் வந்து கேபி முனுசாமி இருக்கிறாங்க எல்லாேரும் அரசியலை வந்து நல்ல படியாக செஞ்சுட்ருக்காங்க எங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவருனால் கலைஞர் கருணாநிதி கட்சியில நல்ல படியாக நடந்துகிட்ருக்குது எங்களுக்கு பிடிச்சது வந்து இப்போ ஸ்டாலின் நடக்கிற ஸ்டாலின் கட்சி நடத்துகிற ஆட்சி பிடிச்சிருக்குது